ம் இப்போ பார்த்திங்கனா நான் காலேஜ் படித்திட்ருக்குறப்போ எங்கள் காலேஜ்லேருந்து டூர் டூர் அழைத்துட்டு போயிருந்தாங்க அங்கே பார்த்திங்கனா என்ன ஊர் அப்படின்னா கொடைக்கானல் அப்றம் கேரளா அப்றம் தேனி இந்த இடத்த எல்லாத்துக்கும் நாங்கள் போய்விட்டு வந்துட்டிருந்தோம் த்ரீ இயர்ஸும் நான் படித்த மூணு வருஷமும் ஒரு ஒரு ஊரும் நாங்கள் போய்டுவோம் எல்லாரும் சேர்ந்து ஸோ அந்தமாதிரி பார்த்திங்க அப்படின்னா மேலே கொடைக்கானல்னால் மேலே தானே போவோம் அப்போ போகிறப்போ அங்கே ஒரு ட்ரக்கெலாம் நிற்கும் அந்த ட்ரக்கை பார்த்திங்கனா காசு ரொம்ப ஜாஸ்தி சொல்லிவிட்டாங்க அப்போ நாங்கள் என்ன பண்ணினோம் காசை வந் காசு கம்மி பண்ணிடலாம் அப்படின்னு நாங்கள் கம்மியாக தான் எடுத்துகிட்டு போவோம் காலேஜ் டைமில் பண்ணனுன்னு சொல்லிட்டு நடந்து மேலே மேலே போனோம் மேல் பகுதிக்கு மேல்பகுதிக்கு போய்விட்டு நாங்கள் ஜாலியாக அங்கே போய் போய்விட்டு நடந்து எல்லா கடைகளையும் பார்த்துட்டு செடிகள்லாம் அங்கே நிறைய வளர்த்துருப்பாங்க அப்புறம் சாக்லேட்டு இதெல்லாம் இருக்கும் கம்பெனியெல்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு சாம்பிள் அங்கே போனாலே ஒரு சாம்பிள் சாக்லேட் தான் தருவாங்க அதெல்லாம் பா அதுவும் அந்த சைடில் அவங்க வளர்த்து வச்சுருக்குற பூக்கள்லாம் பார்த்திங்கனா ஆரஞ்ச் ரெட்டு ப்ளூன்னு செம்மையாக இருக்குது அதை பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி அதை பார்க்கவே அருமையாக இருக்கும் அந்த இடத்துல போய் நம்ம நின்றோன்னா காற்றே இயற்கையாக சூப்பராக வரும் அந்த அந்த மாதிரி நம்மளும் வீட்டுக்கு வைக்கணும் அப்டிபன்ற ஒரு நினப்பு நமக்கு வரா மாதிரி இருக்கும் அங்கே பார்த்திங்கனா நாங்கள் விடிய காலையில் எந்திரிச்சு கிளம்பி வரப்போது சூரிய சூரிய உதயம் அப்போது தான் லைட்டாக ஆரம்மிக்கும் அந்த அந்த சூரிய உதயம் வரும்பொழுது எப்படி இருக்கும்னால் ஆரஞ்ச் கலரில் இருக்கும் அப்படியே நாங்கள் இருக்கிற இடம் அந்தளவுக்கு அது நல்லா சூப்பராக இருக்கும் உதயம் பார்த்திங்கனா நாங்கள் பார்க்குறதுக்கு வாய்ப்பில்லை ஏன்னால் நாங்கள் வேனுக்கு அதுக்குள்ளே வேனுக்குள்ளே வந்து வேனில் போய்விட்டு எங்கள் ரூமுக்கு நாங்கள் போய்விடுவோம் அந்த மாதிரி அங்கேலாம் பார்த்திங்கனா கொடைக்கானல்லாம் பசுமையாக பூக்களோடு நிறைந்து நட அதுவும் அங்கே நம்ம நடந்து போனோம்னால் எல்லாத்தையுமே சூப்பராக பார்க்கலாம் சாப்பாடும் அங்கே செம்மையாக கிடைக்கும் அங்கே வந்து அஸ்தமனம் சூரிய உதயம்னால் கொஞ்சம் பார்க்குறது ரேர் தான் ஏன்னால் அது ஒரு மலைப்பகுதின்றதினால எப்போயாவது தான் அதெலாம் பார்க்கலாம் மழை தான் அதிகமாக பெஞ்சிட்டே இருக்கும் சூரியன் பார்த்திங்கனா எப்போயாவது லைட்டாக தான் நமக்கு அடிக்கும் அதுவும் ரொம்பலாம் சுடாது நல்லாயிருக்கும் அங்கே நடந்து போக பார்க்குறப்ப ரொம்ப இயற்கையாக சூப்பராக இருக்கும்